எனக்கு ரொம்ப பிடிச்ச மாநிலம் வந்து கேரளா கேரளாவில் வந்து பிள்ளைங்க எப்பவும் ரொம்ப அழகா இருப்பாங்க அதனால் எனக்கு அதுமாதிரி அங்கே இந்த ஒயிட் கலர் ஸாரிக்கு க்ரீன் கலர் சட்டை போட்டுக் கட்றது எனக்க ரொம்ப பிடிக்கும் சின்னதாக லைட்டாக நெற்றில கொஞ்சம் சந்தனம் வைப்பாங்க அது ரொம்ப அழகா இருக்கும் அவங்களுக்கு எனக்கு அதனால கேரளா ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி அவங்களோட பீச்சஸ் ரொம்ப ரொம்பனா ரொம்ப பிடிக்கும் அந்த இடம் வந்து ரொம்ப அழகான இயற்கை எழிலா இருக்கும் வெயிலே தெரியாத ஒரு ஏரியா வந்து கேரளா மக்கள் வந்து நல்லா விசிட் பண்றதுக்கு வந்து அந்த இடம் உண்மைக்கியுமே ரொம்ப அதேமாதிரி இந்த சம்மர் டைம் வந்து அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகலாம் அந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி சாப்பாடு பார்த்திங்கனா டிஃப்ரெண்டு ஃபுட் நம்ம வந்து பிரியாணி அப்படிதான் வெளி இடங்களுக்குப் போனால் சாப்பிட முடியும் அங்கே வந்து அப்படி கிடையாது சாப்பாடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் புட்டு கொண்டக்கடலை கிரேவி இந்த சாலமீன் கொழம்பு எல்லாம் தேங்காய் வைக்காமல் வச்சு வைப்பாங்க சாப்பாடு அதனால அந்த இடம் ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி குட்டி குட்டி ஃபால்ஸ்ஸு குளிக்கிறதுக்கான இடங்கள் நிறையா இருக்கும் அதனால முதலில் வந்து யாரும் கேரளா அவ்வளவாக விரும்பிப் போக மாட்டாங்க இப்போ வந்து பைக் ரைடு இப்போ பைக் ரைடு பண்ணி அங்கே போறதுக்கு நிறையா பேர் விரும்புகிறாங்க ஃபேமிலியாகவும் போகிறாங்க நல்ல நல்ல இது பீச்சஸ்ல வந்து ஓரமாக நல்லா உட்காந்து இந்த சன்செட் எல்லாம் பாக்குறதுக்கு அந்த இடங்கள் நல்லா அழகா இருக்கும் அதனால் தான் மெயினாக வந்து ரொம்ப ரிலாக்ஸ்சேஷனுக்கான்டியே கேரளா போகலாம் அதுமாதிரி குளிக்கிற இடங்கள் வந்து நிறைய இருக்குது நம்ம வந்து வெளியே பாக்கிறது வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபால்ஸ் அப்படிதான் நம்ம பார்ப்போம் ஆனால் உள்ளே போய் பாத்தோம்னா நிறையா இடங்கள் இருக்குது அதனால் எப்பயும் ஒரே இடமே சுத்தாத மேனிக்கு கேரளா உள்ளே போனீங்கனா நிறையா இடங்கள் இருக்குது அதனால் அந்த இடங்களுக்குப் போங்க அதுமாதிரி ஃப்ரூட்ஸு டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸு ஆப்பிள் மாதுளை தான் நம்ம எல்லா பக்கமும் எப்பயும் பார்க்கிற க்ரேப்ஸ் இப்படி பாப்போம் ஆனால் அந்த பக்கங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரேட் ரேட்டு காஸ்ட்லி தான் பட் டேஸ்ட்டு வந்து அதேமாதிரி கிடைக்காது கண்டிப்பாக அதனால் மேக்ஸிமம் எல்லா ஊருக்கும் அடிக்கடி போயிருப்பீங்க அதனால் இப்போ கேரளா போகிறது வந்து நல்லது எனக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் நேச்சர் அந்த இடத்த வந்து நம்ம உள்ளே போறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நேச்சரில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி போவோம் எந்தவொரு சில ஊர்களுக்கு உள்ளே போகசொல்ல வெயில் அப்புடிலாம் இருக்கும் அங்கே வந்து அப்படி இருக்காது மேக்ஸிமம் இயற்கையோடுதான் நம்ம உள்ளே போக வேண்டியதா இருக்கும் எப்பயும் ரெயின் தான் மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் சின்ன ஒரு தூரலாட்டி டெய்லி அந்த இடங்கள்ல இருக்கும் அதனால் கண்டிப்பாக அங்கே கேரளா போகிறது நல்லது ட்ரெஸ்ஸு அந்த ஊரை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் நிறையப் பேர் கலராக தான் இருப்பாங்க கருப்புனு யாரும் பார்க்கமுடியாது கேரளாவில் நல்லா நிறமா இருப்பாங்க ஏன்னா இயற்கை சூழல்லேயே இருக்கிறதுனால ஒருவேளை கலராக இருக்காங்களா இருக்கும் அதுமாதிரி ஹிந்துஸ் கோயில்கள் வந்து நிறையா உண்டு மேக்ஸிமம் இந்தாளுக்கு வந்து அந்த கோவில் இந்த இந்தாளுக்கு வந்து அந்த கோவிலுக்குப் போறதுக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க கிறிஸ்டின்ஸ் வந்து எதுக்கு இது பண்ண மாட்டாங்கனா அவங்களே வந்து அங்கே அலோடு இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க அதனால் தான் போக மாட்டாங்க ஆனால் வந்து கோவில்கள் வந்து ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் அங்கே அங்கே உள்ள கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும் ஹிந்து கோயிலாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கோடிக்கணக்கில் செலவழிச்சி தான் கட்டியிருப்பாங்க சும்மா நார்மலாக சின்ன கோவிலாவே இருக்காது அதுக்கான பராமரிப்பு வந்து ரொம்ப செலவாக எக்ஸ்பென்ஸிவாக தான் பண்ணுவாங்க ரொம்ப உள்ளே போனால் செருப்பு போடாமல் தான் போகணும் போகிறதுக்கு முன்னாடி குளித்து எல்லாம் நீட்டாக தான் உள்ளே போகணுன்குற கணக்காக தான் அங்கே உள்ள கோவில்கள் இருக்கும் அதுமாதிரி

அங்கே வந்து பொருள் வந்து எக்ஸ்பென்ஸிவ் தான் ஆனால் என்ன பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கும் சென்னையிலலாம் உள்ள மால்கள் மாலை விட அங்கே உள்ள மால் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நம்ம போனாலும் பர்சேஸ் பண்ணுறவங்க பண்ணலாம் பண்ணாதவங்க பண்ணாமக்கூட இருக்கலாம் ட்ரெயின்லேலாம் வந்து நிறைய இடங்களுக்கு பக்கத்துலேயே உள்ள பீச்சஸ்க்கு வந்து ட்ரெயின்லேயே போகலாம் கம்மியான செலவிலே போகலாம்